மை ப்ராடெக்ட் இஸ் பவர் பேங்க் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பவர் பேங்க் எப்போது வேணாலும் வெடிக்கலாம் அதிக சார்ஜ் ஏறும் போது மற்றும் ஃபோனுக்கு வந்து ஸ்லோவாக தான் சார்ஜர் ஏறும் ஒன் ஆம்ப்லிருந்து ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் டூ ஒன் ஆம்ப் வரைக்கும் ஃபுல்லாகதான் ஏறும் மற்றும் செல்லுக்கு கூட அது ஆபத்து தான் பவர் பேங்க்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது எப்போதும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அதனால செல்லு வந்து சீக்கிரமா பேட்டரி லைஃப் போய்விடும் மற்றும் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறதுனால எனி எப்போ வேணா வெடிக்கலாம் அதனால அதை கம்மி பண்ணி குறச்சிக்கணும் இது தான் பவர் பேங்க்கோடய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்